எப்போவுமே காக்கைக்கு தன் குஞ்சு பொன்குஞ்சுங்கிற மாதிரி நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளோடது அப்படிங்கம்போது அதுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கும் இப்போ நான் செஞ்சது நம்ம நான் உருவாக்கினது அப்படிங்கிறதுல ஒரு ஒரு திரும்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவத்தை தான் நம்ம வந்து இருந்துகிட்ருப்போம் அது சின்ன வயசில் ஏதாச்சும் நம்மளே தயாரிக்கணும் அப்படின்னு நம்ம தயாரிச்சோம்னால் அது நல்லா இல்லாட்டியும் பரவாயில்ல அது வந்து எப்படி இருக்கும்னால் அது நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சிய தான் தரும் அடுத்தவங்க அதை பற்றி எப்படி சொல்கிறாங்கங்கிறது தெரியாது நம்மளுக்கு நம்ம ஒரு பொருளை உருவாக்கியிருக்குறோம் அப்படிங்கிற அந்த திருப்தி எப்போவுமே எல்லா மனிதருக்கும் இருந்துகிட்ருக்குற அந்த ஒரு உணர்ச்சி தான் அந்த இது அப்படி அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் நம்ம நட்ட ஒரு செடியை நட்டு வச்சி அந்த செடியில் ஒரு பூ வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த செடியில இருக்கிற அந்த பூவை பார்க்க வரப்போ வர ஆனந்தம் பார்த்தீங்கன்னா அளவில்லாமல் இருக்கும் அதாவது நம்ம ஃபஸ்ட் நாள் நட்டு டெய்லியும் வந்து அந்த செடிக்கு தண்ணி ஊத்திகிட்டே இருப்போம் அதே கொஞ்சம் பெருசாக ஆக ஆக பார்த்தீங்கன்னா அந்த செடி வரும்போதே நம்மளுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும் அது வந்து ஒரு பூ எப்படா வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த பூ வந்து அது முக்கு விட்டோனேயும் பார்த்தீங்கன்னா ஓ முக்கு விட்ருச்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா அவங்கள்ட்டேலாம் கூப்பிட்டு நம்ம ஒரு ஆனந்தமான ஒரு மகிழ்ச்சிய நம்ம வெளிப்படுத்துவோம் அந்த மொக்கு பார்த்தீங்கன்னா இப்பவே பூத்துறாதா அப்படிங்கிற மாதிரி அது இன்றைக்கே பூத்திருணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மனசுக்குள்ளே நம்மளுக்கு வந்து ஒரு இ இருக்கும் ஆனாலும் அது கொஞ்சம் ஒரு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஆனதுக்கப்புறம் தான் அது மொட்டு மலரும் அந்த பூ பூத்த அந்த தருணம் பார்த்தீங்கன்னா அந்த பூ வந்து இன்னைக்கி பறிச்சு வைக்கிறதுக்குனா மாதிரி விடமாட்டோம் அந்தளவுக்கு அதில் வந்து நம்ம அந்த பூ மேலே அவ்வளோ நேசிப்பு வந்து வச்சிருப்போம் இருந்தாலும் அதை பறிச்சு வைக்கிறதுக்கு தானே நம்ம வந்து மக்கள் விரும்புவாங்க இருந்தாலும் நம்ம அந்த செடியில் அந்த பூவை வந்து நம்ம வந்து நம்ம நட்ட செடி அப்படிங்கிறதுல வந்து ஒரு அந்த பூ வந்ததில் வந்து நம்மளுக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும்